ஊடகம் மற்றும் கல்வி அமைப்பில் தமிழ் மொழி வந்து போதுமான அளவு பிரதிநிதித்துவம் செயல்படுவதாக நீங்கள் நினைக்கிறீர்களான்னு கேட்டிருக்கீங்க ஆனால் நான் என்னை கேட்டால் வந்து செயல்படுறதா தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் இந்த அளவுக்கு இது ஆகுறது வந்து போதுமானது கிடையாது இன்னும் வந்து நம்ம வந்து குழந்தைகளுக்கு நிறையா வந்து செயல்வழி மூலமாக அவங்களுக்கு வந்து தமிழோட பெருமையை பற்றி நம்ம சொல்லலாம் தமிழ் வழிங்கறது வந்து சாதாரண மொழி கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்த பழமையான மொழின்னு சொல்கிறாங்க ஆனால் இடையில வந்த மொழி எல்லாம் அவ்வளோ ஃபேமஸாகுது ஆனால் தமிழ் மொழிய படிக்கறதுக்கு நம்ம குழந்தைக நம்ம தமிழ்நாட்டு குழந்தைங்களே படிக்கறதுக்கு அவ்வளோ சிரமப்படுறாங்க ஆனால் வேற்று நாட்டு மொழி வந்து அந்தக் குழந்தைகள் வந்து அழகாக கடகடகடன்னு வாசிக்கும் போது பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து இன்னும் வந்து இந்தப் பிரதிநிதித்துவங்கிறது பற்றாதுன்னு தான் என்னை பொறுத்தவரைக்கும் சொல்லுவேன் எங்கெங்கே தமிழ் இருக்குது தமிழுங்கற இடத்துல எல்லாமே வந்து கலப்பட தமிழ் ஆகிருச்சு பேச்சு வழக்கு தமிழ் ஆகிருச்சு தூய்மையான தமிழ் பேசினால் இப்போ இருக்கிற தமிழனுக்கே புரிய மாட்டேங்குது இதில் எங்கெங்க போய் நீங்கள் வந்து போதுமானதுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக கிடையாதுங்க போதுமானது கிடையாது ஊடகமாக இருக்கட்டும் கல்வி அமைப்பாக இருக்கட்டும் தமிழ் வந்து இன்னும் வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அது எ அது எந்த மாதிரி இதில் பண்ணணுன்னு தான் நம்ம யோசிக்கணுமோ தவிர்த்து இப்போ இருக்கிற நம்ம போதும்னு எப்போவுமே நினைக்கவேக்கூடாது அப்படி போதும்னு நினைச்சோம்னா இப்போ இருக்கிற குழந்தைகள் வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து அவங்க வந்து நல்லா படிக்கத் தெரியணும் பேசத் தெரியணும் எதாவது ஒரு தலைப்பை பற்றி சொன்னோம்னால் அதைப் பற்றி பேசத் தெரியணும் தலைவர்கள் பற்றி தெரியணும் இந்த மாதிரி எல்லா விதமான இதுலேயும் அவங்க சிந்தித்து இது பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆனால் எங்கே இருக்குங்க மகாத்மா காந்தி யாருன்னு கேட் காந்திஜி பற்றி கேட்டால் அவர் யார் அந்தக் கண்ணாடி போட்டு சொட்டையாக இருக்கிற தாத்தாவான்னு கேக்கிறாங்க இந்த மாதிரி தமிழ் தமிழில வந்து நம்மளோடய தேசத் தலைவர்கள் பற்றி நம்மளோடய வரலாற்று நம்மளோடய முன்னோர்கள் பற்றி தமிழ் எப்படி தோன்றுச்சு தமிழில் எத்தனை நூல்கள் இருக்குது எத்தனை கவிஞர்கள் இருக்காங்க இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொடுக்கணும் ஏன் நம்மளோடய தலைமுறையிலேயே வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு வரலாறு தெரியாது ஆனால் இன்னும் வர போகிற தலைமுறைகளை நினைச்சுப் பார்த்தோம்னா அவங்களுக்கு இன்னும் வந்து என்ன நிலைமையில இருப்பாங்கன்னே தெரியாது கேள்விக்குறி தான் அதனால் தமிழ் வந்து இன்னும் வந்து தூய தமிழில வந்து குழந்தைகளுக்கு நம்ம எடுத்துச் சொல்லணும் அதுக்கு வந்து வேறு என்ன மாதிரி பயிற்சிகள் கொடுக்கலான்னு வந்து நம்ம யோசிக்கணும் இப்போ இருக்கிற தமிழ் வந்து நம்ம பேசறது வந்து அவங்களுக்குப் புரிய மாட்டேங்குது நம்ம கொச்சை ச கொச்சை வழக்கு தமிழில் பேசினால் மட்டுந்தான் இப்போ இருக்கிற குழந்தைகள் என்ன பெரியவங்களுக்கே புரியுதுங்க அப்படி இருக்கையில் நம்ம வந்து அதை இன்னும் எப்படி முன்னேற்றதுன்னு பார்க்கணும் ஆனால் கால வழக்கில் இப்போ வந்து அது அழிஞ்சுக்கிட்டே வருது இதை வந்து நம்ம நம்ம ஃபஸ்ட்டு எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகள்லிருந்து ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம அந்தக் குழந்தைகளுக்கு சொல்லித்தரும் போது நம்ம அதை வந்து சிந்திப்போம் நம்மளுக்குத் தெரியலை அப்படிங்கும் போது நம்ம வேறு ஏதாவதில் நம்ம பார்ப்போம் இல்லை பக்கத்தில் கேட்போம் இல்லை அகராதியை பார்ப்போம் இந்த மாதிரி ஒன்னொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கும் போது நம்ம நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரும் போது அதனோடய வாழ்க்கை வந்து இன்னும் நல்லா வரும் நூல்கள் பற்றி நிறையா சொல்லித்தரணும் தமிழ் எப்படி வரலாற்றியில் எப்படி வந்து அது தொன்மை பழமையான இதுன்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறையா இது வந்து நம்ம இந்தக் குழந்தைகளுக்கு கற்றுத்தர கற்றுத்தர வந்து அதனோடய திறனும் அதிகமாகும் ஊடகங்கள் இதுக்கொரு வந்து உதவியாக இருக்கணும் ஊடகங்கள் வந்து ஆனால் இப்பத்த ஊடகங்கள் வந்து அது கெடுக்கிற மாதிரி தாங்க இருக்குது கல்வி அமைப்பை வந்து பாழ் அமைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடகம் வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஆனால் வந்து ஊடகம் வந்து இன்னும் போதுமான அளவுக்கு வந்து நல்லா சொல்லித்தருதுன்னு நான் சொல்லமாட்டேங்க